எங்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அரசலாறு இருக்குது அப்புறம் நூலாறு இருக்குதுங்க இந்த ஆற்றில் இருந்து பார்த்திங்கனா தண்ணீர் திறந்து விட்டாங்கனால் நாங்கள் வயலுக்கு விவசாயத்துக்கு பயன்படுத்திக்குவோம் குறுவை சம்பா அதுமாதிரி ஆறு மாத பயிர் மூன்று மாத குறுகிய காலப் பயிர் இதெலாம் நாங்க விவசாயம் செய்வோம் இதுக்கு அந்த தண்ணீரை யூஸ் பண்ணிக்குவோம் பயன்படுத்திக்குவோம் ஆகையினால் இந்த தண்ணீரை பயன்படுத்தி நாங்கள் எங்கள் விவசாயத்தை விளைவிச்சு நாங்கள் எங்களுடைய தானியங்களை பெருக்கிக்குவோம் அப்புறம் நூலாறு இது அதுவும் பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு கடை மடைப் பகுதிகளுக்கு இந்த நீரைப் ப பாய்ச்சு நாங்கள் விவசாயத்தை செழிப்பான முறையில் விளைவிச்சி தானியங்களை விளைவிச்சி நாங்கள் எங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் இந்த அரசலாறும் நூலாறும் இருக்குதுங்க இந்த ஆற்றுடைய தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பயன்படுத்துனது போக மீதமுள்ள தண்ணீர் வங்காள விடி விரிகுடா கடல்ல போய் கலக்குதுங்க